இன்றைக்கி இருக்கிற சூழல்ல நம்ம எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துவது ஒரு பழக்கமாகிடிச்சி அதே மாதிரி விளம்பரங்களை பார்த்து வாங்கிற மக்கள் நிறைய இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலருந்து நம்ம எப்போ ஃபோனெலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ செ நம்ம தொலைபேசியை யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போதிலருந்து இப்போ வரைக்குமே எல்லாமே தொலைபேசியை பார்த்து அதில் வர இணையதளங்களிலருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவைகள் மளிகை சாமான்லிருந்து நம்ம க்ரீமு நம்ம பூசிக்கிற அழகுசாதன பொருட்களிலருந்து நம்ம உடுத்துகிற ஆடைகளிலருந்து இப்போ அந்த ப்ளவுஸில் டிசைன் போடுறது முக்கியமாக பெண்கள் ப்ளவுஸில் வந்து நல்லா வண்ண வண்ணமான டிசைன்கள் போடுறது இதெல்லாமே ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க பெண்கள் எல்லாமே இப்போது நல்லா நாகரீகமாக இருக்கிறாங்க யாருமே நாகரீகம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம நாகரீகமாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மள அழகா காமிக்கணும் நம்மள இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காமிக்கணும் இந்த இந்த சூழல்ல இல்லை இந்த சமூகத்துக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் ஜாஸ்தி இருக்காங்க இந்த காரணத்தினால ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஏதாவது ஒரு தயாரிப்பு எந்த தயாரிப்பாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு சோப்பாகட்டும் நம்ம போடுற ஷாம்ப்பாகட்டும் இந்த காலத்தில் நமக்கு எல்லாேரும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற நோயில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனாலையே நம்ம உடம்புல நிறைய பிரச்சினைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சினைகள சரி செய்வதுக்காக நிறைய அ அழகு சார்ந்த பொருட்கள் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி நம்ம யூடியூப் அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் நிறைய மக்கள் வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க என்ன மாதிரியானா எதெல்லாம் நம்ம சாப்பிட்டா மறுபடியும் வந்து அவங்க சித்த வைத்தியம் யுனானி இந்த மாதிரி பழங்காலத்து வைத்தியத்துக்கு போய்விட்டாங்க எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு முடி நல்லா வளரும் எதெல்லாம் அருந்தினா நமக்கு நம்ம ஸ்கின் பளபளப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப நிறைய பேருத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நம்ம பயன் இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது எல்லாத்தையும் கரெக்டான அளவில் சிறந்த சிறந்த குறை குறி குறியீடோடு அளவோடு எடுத்துக்கிட்டோம்னால் எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நினைக்கிறது அப்படின்னா நம்மளுடைய சித்தா வைத்தியம் தான் எனக்கு சித்தா வைத்தியத்தில் இப்போ ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சி நம்ம முடிக்காகட்டும் நம்ம சருமத்துக்காகட்டும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த சித்தாங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது நான் சில டாக்டர்ஸோட குறிப்புகளை எடுத்துப்பேன் அந்த மாதிரி டாக்டர் நான் யாரையும் பேர் சொல்லி மென்ஷன் பண்ண விரும்பலை சில சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் அழகான முறையில் எளிமையான எளிமையான குறிப்புகளாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு அவங்க நிறைய பயனுள்ள குறிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி நான் சித்தா குறிப்புகளை நிறைய எடுத்துப்பேன் என் நான் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை என் என் குழந்தைங்க என்னோட குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் பரிந்துரைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப இந்த சூழல்ல விளம்பரங்கள் அப்படிங்கிறதுல சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அதை அதை வந்து எடுத்துகிட்ருக்கேன் இன்னொன்னு என்னென்னால் நம்ம நாகரீகத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஆடை வந்து ஒரு உதாரணம் நம்ம எப்படி வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்ம பாதியோட நம்ம பாதி நம்ம பாதி பர்ஸ்னாலிட்டியோடு ஒரு அடையாளமாக இருக்குது அதனால நான் நல்ல என் ஆடையை வந்து அலங்கரிச்சுக்கணுன்னு விரும்புவேன் அந்த வகையில் நான் இரண்டாவதாக ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட உடைகள் எனக்கு உடை வாங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அந்த உடையை எப்படி நாம் சூஸ் பண்ணணும் எப்படி நம்ம தேர்வு செஞ்சுக்கணும் அது என்ன மாதிரி உடைகள் அ அணிந்தால் நமக்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் மற்றவங்கக்கிட்டருந்து என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல நான் இந்த உடைகள் எனக்கு ஸாரீ உடுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த சேலைகளில் வேலைப்பாடுகள் ஆரிய ஒர்க் வேலைப்பாடுகள் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் இதெல்லாம் இருக்கிற சில விஷயங்கள் பிடிக்கும் அந்த வகையில் எனக்கு இந்த ஆடை சம்பந்தமான வேலைப்பாடுகள் என் குழலந்தைங்களுக்கும் சரி எனக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி அதெல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருக்குது